அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள முக்கிய கல்வி நிறுவனங்கள் பள்ளிகள் தொழிற்பயிற்சிகள் துறைகள் இதெல்லாம் நிறையாவே இருக்குது கட்டணம்னு பார்த்தா ரொம்ப மலிவுன்னு நம்ப சொல்ல முடியாது ஒரு நடுத்தர குடும்பங்கள் அவங்க அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒருபடி அதிகமாகதான் அந்த கட்டணம் வந்து அவர்களுக்கு வந்து தெரியும் நிறையா இப்போ மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து கலை மற்றும் அறிவியல் சம்மந்தமாக தான் வந்து படிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லோருமே இன்ஜினியரிங் டாக்டர் இந்தமாதிரி போகாமல் கலை அறிவியல் நம்ப படித்தோம்னா மேற்படிப்புக்காக வேறு எதுனாலும் வேறு ஒரு துறைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணத்தோ கண்ணோட்டத்தில் தான் வந்து இப்போது படிச்சுட்ருக்காங்க நிறையா தொழிற்பயிற்சி கூடங்களும் கும் கூட இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும்னால் ஸ்ரீ ஆண்டாள் தொழிற்பயிற்சி அங்கே நிறையா துறை ரீதியாக நிறையா தொழிற்பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த இதெல்லாம் வந்து மயிலாடுதுறையில் இவ்ளோ கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் தொழிற்பயிற்சி முகாம்கள் இப்படி நடக்கிறது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது